சித்திரக்கனி அப்போ பார்த்திங்கனா நாங்கள் வந்து அந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை வச்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள் எந்திரிக்கிறக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவாங்கள் எப்படினா ஒரு தட்டத்தில் பார்த்திங்கனா பழங்கள்லாம் அந்த சீசன்ல கிடைக்கிற பழங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் அதில் கண்ணாடி வச்சு நகை பணமெல்லாம் வச்சு சாமி முன்னாடி வச்சிருவாங்கள் நாங்கள் எந்திரிச்சோடனே சாமி முகத்துல முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பார்ப்போம் இதை திருவிழாவை வந்து கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கில் பார்த்திங்கனா நாங்கள் வந்து இறந்தவைங்களுக்குலாம் வந்து பெரியவங்களுக்கெலாம் சாமி கும்பிடுவோம் அப்புறம் வந்து கோயிலுக்குலாம் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில ஊஞ்சல்லாம் கட்டி அதை இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் சாய்ங்காலம் ஆனால் நாங்கள் தேங்காய்லாம் சுட்டு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தைப்பொங்கல் அப்போ பார்த்திங்கனா நெல்லை வந்து அறுவடை பண்ணி நாங்கள் சாமிக்கு வந்து படையலாக இடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மாட்டு பொங்கல் வரும் மாட்டு பொங்கல்ல பார்த்திங்கனா மாடெல்லாம் வந்து குளிச்சிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு சாயமெல்லாம் பூசிட்டு அதுக்கு அந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு தெய்வமாக வந்து கொண்டா வழிபடுவோம் மாசி மாதம் பார்த்திங்கனா சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி அப்போ பார்த்திங்கனா எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில்லாம் பார்த்திங்கனா நைட்டு விடிய விடிய முழிச்சிட்டுருப்போம் முழிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கனா சிவனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே சா சாப்பாடுலாம் போடுவாங்கள் சாப்பிட்டு வருவோம் பங்குனி உத்தரத்தப்போ பார்த்திங்கனா எங்கள் ஊரில் வந்து ஒரு மலை கோயில் இருக்குது அங்கே முருகன் கோயில்ல பார்த்திங்கனா வந்து வருஷ வருஷம் அந்த பங்குனி உத்தரத்தப்போ காவடி வரும் நாங்கள் அந்த காவடி அவங்க அவங்க எட்டு போகிறாங்கள அவங்களோடையே நாங்கள் வந்து போவோம் அது வந்து ஒரு பெரிய திருவிழாவாக வந்து கொண்டாடுவோம்